அண்ணா கெளரிசங்கர் ஓட்டலுங்களா அண்ணா சாப்பாடு சாப்பாடு வந்ததுங்கண்ணா இப்போ தான் வந்து சேர்ந்தது சாப்பாடு என்னன்னு பிரித்து பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குது ஓமிட் வ எல்ல வாசம் அடித்த மாரிருக்குது ஓ எங் வீட்டில் சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தாரு ஹலோ அண்ணா சாப்பாடே வாந்தி வரற ம வாந்தி வர மாதிரி இருக்குது சாப்பாடு சரி இல்லைங்கண்ணா ஹலோ அண்ணா உங்ககிட்ட தான்ணா வாங்கினேன் இப்போ தான் உங்கள் பெயரு தான் அட்ரஸில் தான் வந்துருக்கிது உங்க கிட்ட தான் நாங்கள் ஆட்ரே பண்ணிணோம் வேற எங்கேயும் பண்ணுங் கௌரிசங்கர் ஓட்டல்லேருந்துதான் வந்துருக்குது என்ன சாப்பிட்ட உடனே உடம்பு சரி இல்லாமல் ஆகிருச்சு பாருங்க சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி என்ன அண்ணா அண்ணா பேலனஸு கொடுத்து ரிட்டன் பண்ணிடுங்கண்ணா நாங்கள் இப்படி எல்லாம் சாப்பிடவெல்லாம் முடியாதுங்கண்ணா க பேமெண்ட்டு க கொடுத்துருங்க என்னோடய ரிட்டன் கொடுத்துருங்க எங்களுக்கு ஏன்னா சாப்ட்டுட்டு மறுபடி எதாக உடம்பு சரி இல்லாமல் ஆகிருச்சுனா இப்போலாம் என்னனமோ வருது எதோ ச எதாவது ஆகிட்டா என்னண்ணா பண்ணுறது சாப்பிட்டு இப்போல்லாம் டிவிலேயே பார்க்குறோம் சாப்பாடு சாப்பிட்டோம்னா என்னமோ வருதுங்கிறாங்க மறுபுடி சாப்பிடுட்டு எதாது ஒன்று ஆகிட்டா என்னண்ணா பண்ணுறது அதனால் எங்களுக்கு பேலன்ஸு ரிட்டன் பண்ணிடுங்கண்ணா ஓ அண்ணா ரிட்டன் ம் சரிண்ணா வச்சிட்டுங்களாண்ணா